இப்போ கல்லூரியிலே லைப்ரரி நிறையா நிறையா இருக்குது லைப்ரரியெலாம் அது மட்டும் இல்லாமல் நாவல்ஸ் நிறையா படிச்சிருக்கோம் அதில் வந்து பாரதியார் நாவல் நாவல் இருக்கும் அதுமாதிரி நா டாக் டாப்பிக்ஸும் நிறையா இருக்கும் டாப்பிக்ஸ்லாம் அதில் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீட்டிலே லைப்ரரி இருக்கங்காட்டி நாங்கள் தனியாக லைப்ரரி ஒன்று வச்சிருப்போம் வீட்டிலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டு வீட்டு லைப்ரரி இருக்குது வீட்டிலே கூட நிறைய ஸ்டோரிஸ்லாம் ஸ்டோரிஸ்லாம் பார்க்க பிடிக்கும் ஸ்டோரிஸ்லாம் நல்லா இருக்கும் இது நாவல்ஸு ஸ்டோரிஸும் நிறையா இருக்கும் அது இல்லாமல் காலேஜ்ல பாரதி கவிதை இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைப்ரரி பிடிச்சது லைப்ரரி தான் வீட்டிலே இருக்கும் வீட்டில ரொம்ப பாரதியார் நாவல்கள் ஒரு ஆய்வுபூர்வமானது ஒரு திகிலானது ஒரு நாவல்லே ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்கான நாவல் ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நாவல்ஸ்லாம் எங்கள் காலேஜ் லைப்ரரி ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில கூட ரொம்ப இந்த மாதிரி நிறையா இருக்குது பிடிச்ச ஒன்று தான் வாரம் வாரம் வெளியிடுகிற நாவல் ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச ஒன்று தான் வார இதழ் நாவல்கள் அது வந்து ஒரு ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நாவல்கள் ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் நூல்னாலே நாவல்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று லைப்ரரி நாவல் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்னுன்னால் லைப்ரரி நாவல் பிடிச்ச ஒன்று லைப்ரரி இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் லைப்ரரினால் எனக்கு பிடிச்சது வந்து ஆனால் நம்ம படிக்கும்மோது நம்ம ஒரு கற்பனை திறனை வளர்த்துக்கலாம் அறிவை வளர்த்துக்கலாம் நல்லா ஒரு இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நூல் படிக்கிறது அவ்வளோ ஒரு இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் லைப்ரரி போனால் அங்கே அங்கே நம்ம போனால் அங்கே புக்கு படிச்சிகிட்டே இருக்கலாம் நல்லா காலேஜ்லையும் இருக்கும் வீட்டில வீட்டில இருக்கிறவங்க நாங்கள் வீட்டில இருக்கிற நாங்கள் தனி ரூம்ல வச்சிருப்போம் அதுக்கு பக்கத்திலையே அரசாங்க லைப்ரரினு ஒன்று வச்சிருப்பாங்கள் அங்கேயும் நான் புக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் படிக்கிறதுக்குலாம் டபுள் ஓகே தான் ஆனால் என்ன வீட்டில இருக்கிறது விட காலேஜு பிடிக்கும் லைப்ரரி ரொம்ப லைப்ரரி ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக தான் லைப்ரரி ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் லைப்ரரி தனிப்பட்ட இடங்கள்ல வச்சிருக்கேனா அது கப்போட்ல வச்சிருப்பேன் ஒ ஒரு கப்போட்ல வச்சிருப்பேன் இல்லைன்னா எனக்கு பிடிச்ச ஸ்டோ பிடிச்ச நாவல்ஸ நிறைய வச்சிருப்பேன் பிடிச்ச நாவல்ஸை கொஞ் கொஞ்சம் நிறையா வச்சிருப்பேன் நாவல்ஸ்லாம் நிறையா வச்சிருப்பேன் அமேசான் இருக்கும் அறிவுக்கு ஒன்று கவிதைக்கு ஒன்று கதைக்கு ஒன்று அறி இண்ட்ரெஸ்ட்டிங்காக அதாவது வீக்லி வீக்லி வெளியிடுற நூல்கள் ரொம்ப பு பிடிச்ச நூல் தான் லைப்ரரி காமிக்கிறதுனால் ஒவ்வொரு வீட்டிலையும் லைப்ரரி இருக்கணும்னு என்னோடய முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா லைப்ரரி இல்லா வீடு இருக்கவேக்கூடாது லைப்ரரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று லைப்ரரி அதுதான் முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு முக்கியமோ அதேமாதிரி லைப்ரரி முக்கியமான ஒன்று தான் லைப்ரரினால் படித்து நல்லா அறிவை வளர்த்துக்கலாம் அதுதான் லைப்ரரி அதுதான் லைப்ரரில அதான் லைப்ரரி காலேஜும் பிடிக்கும் வீட்டில உள்ள லைப்ரரி ரொம்ப பிடிச்ச ஒரு லைப்ரரி அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறது எப்படின்னா நான் ஒவ்வொரு வீட்டிலையும் வைக்க வேண்டியது நான் வந்து நான் என்னோடய ரூம்ல வச்சிருப்பேன் எங்கள் ரூம்ல ஒரு தனியாக ஹால் வச்சு ரூம்ல ஒரு ரூம்ல ஒரு கப்போட் மாதிரி அமைச்சி புக் வச்சிருப்பேன் அங்கே வெள்ள க்ளா தூசிப்படாத க்ளாஸ்ல போட்டு வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பக்கத்து ரோலே இன்னொரு நூலகம் இருக்குது லைப்ரரி இருக்குது லைப்ரரி இருக்குது அங்கேயும் போய் படிப்பேன் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறது ரொம்ப அவசியம் தானே முக்கியமான ஒன்று தான் லைப்ரரிங்கிறது ஆனால் வீட்டில இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது வீட்டில வீட்ல இருக்கவங்களுக்கு லைப்ரரி தனிப்பட்டது இருக்கு ஆனால் பொதுவாக வச்சிருப்பேன் எல்லாருமே எல்லாருமே படிக்கிற மாரியே இருக்கும் நான் அடிக்கடி செல்கிற லைப்ரரி எதுன்னால் காலேஜிக்கு போவேன் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் உள்ள லைப்ரரிக்கு அங்கே போவேன் முக்கியமாக ஒன்று ஆனால் நான் முக்கால்வாசி போகிறது வீட்டில அதாவது காலேஜ்ல இருக்கிறது தான் அடிக்கடி போவேன் நான் முக்கியமாக பிடிச்ச ஒன்று தான் லைப்ரரி நான் அடிக்கடி காலேஜ்ல